நீங்கள் எந்த வகையான திரைப்படங்களை விரும்புகிறீர்கள் உங்களுக்கு பிடித்த சில திரைப்படங்களை பற்றி எங்களிடம் கூறுங்கள் அந்த படத்தின் கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருக்கிறது எப்படி தெரியும்னு கேட்டிருக்கீங்க என்ன சொல்வது படம் எல்லா வகையான படமும் எனக்கு பிடிக்கும் படம்னு சொன்னால் எல்லா படமும் பார்ப்பேன் ஹாலிவுட் படம் பார்ப்பேன் தமிழ் தமிழில் எல்லா படத்தையும் பார்ப்பேன் எல்லாமே பி டிக்கும் விஜய் படம்னால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு போயிடுவேன் மோஸ்ட்லி விஜய் படம்தான் பிடிக்கும் விஜய் படத்தில் என்னாமாதிரி கான்சாப்ட்டுனால் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி பார்ப்பேன் அதுப்போல அஜித்குமார் இருக்காப்புலைலே தலை அவர் படம் அவர் படமும் ரொம்ப பிடிக்கும் அவர் படத்தில் அவர் படம் நடித்தாலே நடித்தாலே பிடிக்கும் படம்னு கிடையாது அவர் நடித்தாலே பிடிக்கும் அந்தளவுக்கு அதேபோல ஹாலிவுட்டில் கிரிஸ்டோஃபர் நோலன் எடுக்கிற படம் பிடிக்கும் அவர் எடுத்த படத்தில் இன்டெர்ஸ்டெல்லார்னு ஒரு மூவி அந்த அந்தளவுக்கு யாரும் ஹாலிவுட்டில் யாராச்சும் படம் எடுத்திருக்காங்களான்னு தெர்லை அந்த படம் அந்தளவுக்கு இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெப்சிரீஸும் பார்ப்பேன் வெப்சிரீஸில் ஸ்டேஞ்சர் திங்க்ஸு அப்புறம் ப்ரேக்கிங் பாட் இதெலாம் ஃபேவரட்டு இதெலாம் ரொம்ப விரும்பி விரும்பி பார்த்தது மணி ஹிஸ்ட்ரி படம்னு வச்சாலே பார்ப்பேன் எல்லாம் படமும் எல்லா வகையான படமும் பார்ப்பேன் இந்த